கலாச்சாரங்களில் உள்ள நட்சத்திர கூட்டங்கள் அப்படினுலான் எனக்கு எதுவும் தெரியாது நார்மலாக நான் நட்சத்திரங்களை பார்ப்பேன் அவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச கலாச்சாரம் அப்படினா இந்த மாதிரி ராசிகள் இருக்குலே பனிரெண்டு ராசிகளுக்கும் நட்சத்திரங்கள் இருக்குது இருபத்தி நாலு ஏதோ ஒரு எண்ணிக்கை சொல்லுவாங்க அந்த எண்ணிக்கைலாம் நட்சத்திரங்கள் இருக்குனு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் இந்த மாதிரி இந்த இந்த கலாச்சாரத்துக்கு இந்த நட்சத்திரங்கள் அதை பற்றின கதைகள் அப்படினு நான் எதுவும் தனியாக நான் கேள்விப்பட்டது இல்லை ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும் அப்படிங்குறது மட்டும் எனக்கு தெரியும்